நாங்கள் இந்தியாவில் தான் இந்தியாவில் வந்து தமிழ்நாடு தான் எங்கள் நாடு தமிழ்நாட்டில் இருந்தே நாங்கள் நிறைய டூருக்கெல்லாம் போய் பார்த்துணுக்கறோம் நிறைய கோயில் பார்த்துணுக்கறோம் அந்த கோயிலில் வரவங்கூட தான் நிறைய லேடிஸுங்க வந்து அரக்குர மாடல் ட்ரெஸ் தான் போட்ன்னு வருவாங்க அந்த மாடல் ட்ரெஸ்ஸு பார்க்கணுனா கொஞ்சம் பார்க்கறதுக்கே ஒரு அறுதருப்பா இருக்கும் அதே கோயிலுக்கெல்லாம் நம்ப சரி கட்டிகிட்டு பட்டு புடவக்கூட லேடிஸுங்க போறது நல்லா சிங்காரிச்சின்னு போகிறதெல்லாம் நல்லா இருக்கும் அவங்ளே நாம்ப திருப்பி திருப்பி பார்க்லானு நம்ப லேடிஸ் மனசுக்கே தோன்றும் அந்த சேரீ தான் நல்லா அமைப்பாக இருக்கும் ஆனால் நான் திரைப்படம் வந்து விஜய்காந்து படம் அம்மன் கோயில் வாசலிலே பார்த்தேன் எனக்கு ரொம்ப நிறைய பிடிக்கும் அந்த படம் அவங்க சேரீ கட்டினுக்கறதை பார்த்தே எனக்கு நிறைய அந்த படம் பிடிக்கும் மூணு நாலு தரம் போய் பார்த்து அந்த அரை க திருமணத்துக் முன்னே அவங்க அரக்கொரை ட்ரெஸ் போட்டுருந்தாலும்கூட நல்லா தான் இருந்துச்சு கல்யாணத்துக்கு பின்னாடி அவங்க புடவ கட்டி குடும்ப பெண்ணாக நடிச்ச அப்போயும் நல்லா தான் இருந்துச்சு அந்த சேரீயை பார்த்தே நாங்கள் இப்போ கடையில் போய் வாங்கி நாங்கள் அதே மாதிரி சேரீ நாங்கள் வாங்கி கட்டிக்குனோம் ஆனால் நாங்கள் வாங்கி தான் கட்ட முடியுமே தவிர நாங்கள் இது சூஸ் பண்ணி தச்சி போட முடியிலை எங்களுக்கு டெய்லரிங் தெரியாது